ஹலோ சொல்லுங்க மேடம் எஸ் மேடம் ஐ அம் நான் திருநாவுக்கரசுதான் மேடம் பேசுகிறேன் மேடம் அந்த ஸ்கூலில் வந்து அது எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பண்ண முடியலை எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியலை பெரிய ப்ராப்ளம் நிறைய நிறைய எந்த ஒரு ரிபோர்ட்டும் கொடுக்க முடியலை எந்த ஒரு டீச்சர்ஸுக்கும் அதுதான் மேடம் ப்ராப்ளம் அதுதான் மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் சர்க்குலரெலாம் எடுத்துகிட்டு போகிறேன் மேடம் நான் போகிற இடத்துல அதை சரியாக வாங்க மாட்டேங்றாங்க டீச்சர்ஸ்ஸு அந்த பக்கம் இருக்கிறவங்க ஆமாங்க மேடம் நம்ம கேட்டோம்னால் கூட ஒரு பத்து நிமிஷமாக ஒரு ஒருத்தராண்டா பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க மேடம் இந்தமாரி பண்ணுறதுனால அடுத்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் எனக்கு வந்துட்டு இன்னொரு பியூன்னு யாருன்னால் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் மேடம் டீச்சர் வந்து அவங்க அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க ஆனால் வந்துட்டு கூட ஒருத்தனை இன்னொ இன்னொரு பியூன் வந்தாங்கன்னால் அவங்க ஒரு பக்கம் செய்வாங்க ஒரு பக்கம் போவாங்க நான் ஒரு பக்கம் சர்குலேஷன் சர்குலரெலாம் எடுத்துகிட்டு போவேன் இன்னொரு பியூன்னு இருந்தால் எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும் வேலையும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம் கம்மியாகதான் வேலை இருக்குது இன்னும் ஆஃப்பில்தான் ஆமாங்க மேடம் ஆனால் ஆப்போடின்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை இருக்கில்ல மேடம் அவங்களுக்கு தகுந்தமாதிரி தான் நம்ம ஆள் வச்சுருக்கணும் பியூன் வச்சுருக்கணும் அப்படிங்களா சரிங்க மேடம் நாங்கள் ஹெச்எம் கிட்டே பேசுங்க இதுமாரி சொன்னேன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து பேசி விடுங்க மேடம் ஆ சரிங்க மேடம் நீங்கள் கேட்டுவிட்டு அவங்கக் கிட்டே கேட்டுவிட்டு நீங்கள் லைனுக்கு வாங்க மேடம் ஓகேங்க மேடம் தேங்க் யூ